இந்தியாவோடய அலுவல் மொழியாக இந்தி மாறுனத்துக்கு காரணமே இந்தி வந்து இந்தியாவில் அதிகப்படியாக அந்த இந்தி மொழி வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துனால்தான் வந்து இந்தி வந்து ஒரு அலுவல் மொழியாக வந்து ஆக்குனாங்க மத மத்திய அரசுனால் ஆனால் தமிழ்மொழிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களால் பேசப்பட்டாலும் உலக அளவில் வந்து தமிழ்மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க அந்த தமிழ்மொழி வந்து பாரம்பரியத்தில் ஒரு நாகரீகமிக்க வந்து ஒரு பழமையான மொழியும் கூட இருந்தாலும் அதிகப்படியான மொழி இந்தி பேசுறதனால் அதிகப்படியான மக்கள் இந்தி பேசுறதுனால இந்தியாவில் இந்தி வந்து ஒரு அலுவல் மொழியாக இருக்குது